அஞ்சு ஒன்று ரெண்டாயிரம் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு